எட்டுலட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொளாயிரத்து எண்பத்தி எட்டு மூன்றுலட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு ஒருலட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து எண்பதாயிரத்து எந்நூற்று அறுபது எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூற்று நாற்பத்தி எட்டு